இப்போ நீச்சல் அடிக்கும்போது நம்ம பார்த்திங்கனா ஃபுல்லாலாம் சாப்பிட கூடாது ஃபுல்லா சாப்பிட்டோம்னா நீச்சல் அடிக்கும்போது வாமிட் வந்துடும் ஃபுல்லாலாம் சாப்பிட்டு நீச்சல்லாம் அடிக்கவே கூடாது அப்படியும் ஏதாவது நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுனா கொஞ்சமாக சாப்பிடுட்டு நீச்சல் அடிச்சிக்கணும் நீச்சல் அடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்பறம் வேணா ஃபுல்லா சாப்பிட்லாம் இப்போ ஓ நீச்சல் அடிச்சிகிட்டே நம்ம எதுவுமே சாப்பிடவும் கூடாது சாப்பிட்டோனா நம்மளுக்கு தான் பிரச்சனை பிரச்சனைனால் இப்போ எப்படின்னு கேட்டிங்கனால் நீச்சல் அடிக்கும்போது இப்போது ஃபுல்லா நீச்சல் அடிச்சிகிட்டு போவோம் உள்ளார போகும்மோது மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும் அப்போது வாமிட்டு இது மாதிரி எதாது வந்துச்சுனா நம்ம உணவு குழாயில் போய் மாட்டிக்கும் மாட்டிக்குபோது பிரச்சனை ஏற்பட ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து கம்மியாக எதாது இருந்தாலும் கம்மியாக சாப்பிட்டு தான் நீச்சலே அடிக்கணும் எதுவும் சாப்பிடாம நீச்சல் அடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டு போய் அடிச்சம்னால் நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால தான் நீச்சல் அடிக்கும்போது சாப்பிடாம அடிக்கணும்